ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் சார் சொல்லுங்கள் சார் அப்படியா சார் நம்பக்கிட்ட வந்து எல்லா வெரைட்டீஸ் கைடும் இருக்குது சார் நம்பக்கிட்ட சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க இருக்கிற மெட்ரிக்கு சிபிஎஸ்சி மற்ற எல்லா கைடும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் சார் பயப்பட வேணாம் சார் நாற்பதா சார் அதுக்கென்ன சார் பண்ணிக்கலாம் நாற்பதுன்னா ஒரு ஒரு கைடு வந்து ஃபோர் ஃபிஃப்டி வருது சார் நாநூற்றி ஐம்பதுரூவாக்கிட்ட வரும் சார் ஒரு கைடு டிஸ்கௌண்ட்டு என்ன சார் இதிலலாம் புக்ஸில் என்ன சார் இதுக்கு டிஸ்கௌண்ட் கிடைக்கப் போகுது எல்லாமே இதுதான் சார் டிஸ்கௌண்ட்டெலாம் ஒன்றும் வாய்ப்புகள் இங்கு குறைவு தான் சார் வாங்க பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் பல்க்காக எடுக்கிறதுனால ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு நூறு கைடுன்னால் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் சார் நான் நீங்கள் நாற்பதுதான் எடுக்கிறீங்க அட்வான்ஸா சரிங்க சார் ஒன்றுல்ல என்ன சார் இது ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணிக்கலாம் சார் நாநூற்றி முப்பதுரூவா கொடுங்க சார் வாய்ப்புகள் இல்லை சார் புக்ஸெலாம் ஒன்றும் கிடைக்காது பசங்க ப எடுத்துகிட்டு போய் படித்தா நாளைக்கு பசங்கள் நல்லாயிருந்தா நம்ம நல்லாயிருக்கப் போகிறோம் இதில் என்னா சார் புக்ஸ்லெலாம் லாபத்தெலாம் வைச்சு ஒன்றும் மோ சாதிக்க சாதனை பண்ணப் போவதில்ல சார் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிவிடுங்க சார் அட்வான்ஸ் பே பண்ணிவிடுங்க நீங்கள் அட்வான்ஸ் நான் வந்து என்னோடய ஜீபே நம்பர் நான் சொல்கிறேன் நான் என்னோடய புக் ஷாப் இந்த நம்பர் நீங்கள் பண்ணீங்கள்லை இதிலையே வந்து முருகா புக் ஷாப்புன்னு சொல்லிட்டு வரும் நீங்கள் அட்வான்ஸ் எனக்கு கொஞ்சம் அமௌண்டு பே பண்ணிவிடுங்க பாதி அமௌண்டை நான் புக்ஸ் இன்னோரு டூ ஆர் த்ரீ டேஸில் நான் வந்து இது பண்ணிடறேன் உங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு வாட்ஸப் பண்ணிவிடுங்க நான் உங்கள் உங்கள் அட்ரஸுக்கு நான் வந்து புக்ஸை பார்சல் போட்டு விட்டுறேன் ஆ நேரில் வந்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க ஆமாமாம் நானே கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேப்பா ஓகே ஓகே ஓகே ஓகே நன்றிப்பா ஓகே ஆ ஓகே